நான் வீட்டில் செய்கிற பானங்கள் வந்து ஆப்பிள் பழச்சாறு மாதுளை பழச்சாறு பெரிய நெல்லிக்காவோடய சாறு அதலான் சாறெடுத்து பாலங் பா பானங்களாக குடிப்போம் அதே மாதிரி தான் கம்மங்கூழ் ராகிகூழ் கஞ்சி இதெல்லாம் நாங்கள் காலை நேரத்தில் உணவாக பானங்களாக வந்து நாங்கள் குடிச்சுட்ருக்கோம் ஏன்னா இதை வந்து எங்கள் பெரியோர்கள் வந்து இந்த மாதிரி தான் குடிச்சுட்ருந்தாங்க அதனால நாங்களும் வந்து இதெல்லாம் குடிப்பேன் இதெல்லாம் வந்து செய்யவும் செய்வேன் எனக்கு ராகிகூழ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து வீட்டில் வந்து ராகிகூழ் செஞ்சு சாப்பிடுவோம் கஞ்சியும் நான் சுடு சாப்பாடில் வடித்த கஞ்சி வந்து ரொம்ப நல்லாருக்குனால் நான் அதையும் சாப்பிடுவோம் அதை வந்து நான் என்ன பண்ணுவனா காலை நேரத்தில் சாப்பாடு வைச்ச உடனே அதிலேருந்து வடித்த கஞ்சி வடித்த எல்லோருக்கும் கொடுப்பேன் அதே மாதிரி கே கேரட்டு கேரட்டு தனியா மிக்சில் போட்டு அரைத்து அதை வந்து பழச்சாறு எடுத்து அந்த காய்கறியோடய சாறும் குடிப்போம் பீட்ரூட்லியும் வந்து ஒரு நல்ல சத்து இருக்கிறனால பீட்ரூட்டியும் மிக்சில் போட்டு அரைத்து அதையும் நாங்கள் வந்து சாறெடுத்து நான் சின்ன பசங்களுக்கெலாம் கொடுப்பேன் அப்புறம் பேரிச்சப்பழம் முந்திரி இதெல்லாம் மிக்சில் அரைத்தும் அதையும் வந்து நாங்கள் காலை நேரத்தில் பானமாக நான் எடுத்துப்பேன் உலர்ந்த கருப்பு திராட்சை வந்து இரவு நேரத்துலேயே ஊற வச்சு அதையும் வந்து காலை நேரத்தில் ஒரு பானமாக நான் குடிப்பேன் அப்புறம் முலாம்பழம் பழச்சாறும் நான் வந்து வீட்டிலேயே தயார் பண்ணி அதையும் வந்து நான் குடிப்பேன் இது வந்து உடல் வெப்பத்தை தணிக்கும் பழங்கள் எல்லாம் உடல் வெப்பத்தை தணிக்கிறனால் நான் பழச்சாறும் எடுத்துப்பேன் அதை பானங்களாவும் செய்வேன் அதே மாரி காய்கறிகள்லேயும் கேரட்டு பீட்ரூட்டு இதையும் நான் பானங்களாக செய்யுவேன் அப்புறமா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதான் பேரிச்சப்பழம் இதெல்லாம் வந்து நான் பானங்களா செஞ்சு வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கோம் கேரட்டில் ரொம்ப வைட்டமின் சி சத்து இருக்கிறனால அதை வந்து நாங்கள் எடுத்துப்போம் பானங்களாக